அன்றாட வாழ்வில் வந்து நாங்கள் பேருந்தில் பயணம் செய்யும்போது இங்கே திருப்பூர் மாவட்டத்துலலாம் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கஷ்ட கடினமான ஒரு இதாக இருக்கும் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருந்து நாங்கள் பஸ்ஸில் போகறது ரொம்ப ஒரு ரேரான விஷியம்தான் ஏன்னா பஸ் டைமிங்குள்ளே இருக்கு அது ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கிளம்புறது காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எல்லாம் கிளம்புவோம் பட் எங்களுக்கு பஸ்ஸு வந்து ஒரு எட்டு மணி எட்ரைக்கு அந்த மாதிரி டைம்மில் தான் இருக்கும் ஏன்னு தெரியலை ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது ஏன்னா நாங்கள் கிளம்பும்மோது எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் பஸ் எல்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் போக்குவரத்து விவரங்கள் வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருக்கு சம்டைம்ஸ் பஸ்ஸு எல்லாம் கிடைக்கிலைனாலும் நாங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தோம் இப்போ ஷேர் ஆட்டோ எல்லாம் கிடையாது ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ராவல்ஸு கால் டேக்சி அந்த மாதிரிலாம் போயிட்ருக்குது கால் டேக்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கால் டேக்சி பஸ்ஸில் போனோம்னா ஒரு ஐம்பது ரூவா ஆகுதுன்னா கால் டேக்சியில வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த மாதிரிலாம் ஆயிட்டுருக்குது ஏன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து அவ்வளோ முன்னேறிட்டுருக்குது பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பெட்ரோல் விலையே ரொம்ப அதிகமாயிட்டுருக்குது ஏன்னா அங்கே போக்குவரத்து தனியார் பேருந்தல்லாம் அதிகமான ஒரு கட்டணத்தை விதிப்பாங்க அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு பேருந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது